வணக்கங்க நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொல்லி மலை வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான மலைங்க மற்ற மலைங்களை கம்பேர் பண்ணுறப்ப கொல்லி மலையில் வந்துட்டு உங்களுக்கு இயற்கை வந்துட்டு அப்படியே இருக்குங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வெச்சுருப்பாங்க அங்கே இருக்கற மலை மக்கள் எந்த ஒரு இயற்கையுமே அழிக்காம சேதப்படுத்தாமல் இன்னுமே இப்போ வரைக்குமே கரெண்ட்டாக மெயின்டேன் பண்ணிட்டு வர்றாங்க அங்கே இருக்கற மக்கள் அங்கே இருக்கற ரோடுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெண்டெல்லாம் மிகவும் ஆபத்தான பெண்டாக இருக்கும் மொத்தம் கிட்டத்தட்ட எழுவது பெண்ட்ஸ் இருக்குங்க எழுவது பெண்டுமே ரொம்ப பார்த்து ஏர்றப்போது ரொம்பவே சேஃபாக ஏறணும் நீங்கள் அங்கே மட்டும் ட்ரைவ் பண்ண கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய க்ரிட்டிக்கலான மலையாக இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக ஏறிடலாம் ஏன்னால் அந்தளவுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் எப்படி அதை வந்துட்டு நீங்கள் டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி ரொம்பவே ட்ரெயின் பண்ணியிருந்தீங்கனால் தான் அங்கே ஏற முடியும் பார்த்து கேர்ஃபுல்லாக ஏறணும் மற்றங்க மற்ற மலை மாதிரி இருக்காது இது வந்துட்டு ஏர்றதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் கொல்லி மலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கற மரங்களெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய மரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபால்ஸ்சில் நிறைய ஃபால்ஸ்செல்லாம் இருக்குது வாட்ரு ஃபால்ஸ்செல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆகாய நீர் வீழ்ச்சி நம்மருவி இது மாதிரி ஃபால்ஸ்செல்லாம் நிறைய இருக்குது அங்கெல்லாம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் குளிச்சீங்க அப்படின்னா அந் அந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும் நல்லாயிருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அங்கே வந்து மூலிகையெல்லாம் நிறைய மூலிகையெல்லாம் கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காத மூலிகை எல்லாமே அந்தக் கொல்லி மலையில் வந்துட்டு கிடைக்குங்க உங்களுக்கு நிறைய மர்மங்களும் நிறைந்திருக்கு அந்தக் கொல்லி மலையில்னு சொல்கிறாங்க அங்கே வந்துட்டுப் பார்த்தீங்கன்னா இந்த பழங்கெல்லாம் வந்துட்டு மலையிலே நிறைய பழங்கெல்லாம் இயற்கையாக அங்கேயே மலைங் மரங்கள்லேயே இருக்கும் அங்கே இருக்க வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனெல்லாம் அங்கே நிறைய கிடைக்கும் அங்கே இருந்துவிட்டு கீழே மற்ற கீழ் இருக்கற கிராமங்களுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க கொல்லிமலைத் தேன் அப்படின் சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ப்ளாக் பெப்பர் மிளகுங்கிறது வந்துட்டு கொல்லி மலையிலே ரொம்பவே ஃபேமஸான இது கொல்லி மலையில் எடுத்துக்கிட்டால் எல்லாமே மிளகு தான் இருக்கும் அந்தளவுக்கு மிளகு வந்துட்டு கொல்லி மலையில் ஃபேமஸ்ஸு மூலிகைகளும் நிறைய மூலிகையிலைகளும் அங்கே தாங்க கிடைக்கும் அங்கே இல்லாதது எதுவுமே இல்லைன்னு வெச்சுக்குங்களேன் எல்லாமே கிடைக்கும் அதைப் பற்றி ரொம்பவே விவரித்து சொல்லணுன்னா வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ இது சொல்லிட்டே போகலாம் கொல்லி மலையில் எனக்குத் தெரிஞ்சவரைக்கும் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ வந்துட்டு உங்களுக்கு கீழே இருந்து பா மேலே இருந்து கீழே பார்க்குற வியூயெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வியூஸ்செல்லாம் எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிக் குட்டி கிராமங்கெல்லாம் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்செல்லாம் இருக்குது அங்கே போனீங்கன்னால் அப்படின்னா குளிர்காலத்தில் ரொம்பவே குளிராக இருக்கும் நீங்கள் மழை டைம்லெல்லாம் அந்த போய் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும் நீங்கள் வந்துட்டு சம்மர் டைமில் போனீங்கன்னால் உங்களுக்கு வீக்கெண்ட்டெல்லாம் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி கொழந்தைங்கெல்லாம் கூட்டுப் போனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிளேஸ்செல்லாம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க கொல்லி மலை பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாங்க சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிப் பாருங்கள் எல்லாேருமே நாமக்கல் எடுத்துக்கிட்டால் கொல்லி மலை தாங்க நீட்டாக இருக்கும்